ஹலோ மேம் மேம் நான் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுறேன் மேம் நான் ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறேன் மேம் மேம் குடிக்கின்ற தண்ணி வந்து குடிக்கின்ற மாதிரி இல்லை மேம் கொஞ்சம் அது ஒரே இன்ஃபெக்டடாக இருக்குது மேம் ரொம்ப டஸ்ட்டியாக இருக்குது மேம் ஆ இன்ஃபார்ம் பண்ணிணோம் மேம் ஆனால் அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக் ஆகுது இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படியே தான் மேம் பாட்டில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கால் பண்ணிணேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் இல்லை மேம் கிளீனஸ் கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே மேம் ஆ தேங்க்ஸ்